பறவைகள் வந்து ஜூன் ஜூலை மாசத்தில் தான் வரும் வெளிநாடில் இருந்து வர பறவைகள் எல்லாமே ஜூன் ஜூலை மாசத்தில் தான் தமிழகத்தை நோக்கி வரும் அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறத்துக்கே ரொம்ப மேக்ஸிமம் வர பறவைகள் எல்லாமே வேடந்தாங்கல் அந்த பார்க்குக்கு தான் வரும் ஆனால் அந்த பறவைகளுக்கு எப்படி என் விலாசம் தெரியுது என்ன தெரியுதுனே தெரியல ஆனால் அது எந்த இடத்துக்கு வருதோ அதே சீசனுக்கு திரும்பவும் அந்த பறவைகள் வரும் பார்க்குறத்துக்கு அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் அதை கன்டினுஷாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின் தான் இருக்கும் ஒரு மனசு அமைதி வேணுனா அந்த பறவைகள் பறக்கிறத பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் அது அது திடீர்னு பார்த்தா ஒரு பே ஃபிளேட் மாதிரி பறக்கும் திடீர்னு பார்த்தா ஹார்ட் மாதிரி வரும் நிறைய டிசைன்ல வரும் எங்கள் கொலந்தைங்களாம் பார்த்துட்டு அம்மா அங்கே பாரும்மா காத்தாடி மாதிரி இருக்குது எங்கே பாருங்கள் அம்மா ஃபிளேட் மாதிரி இருக்குது அப்படின் சொல்லிட்டு ரொம்ப ரசிப்பாங்கள் ரொம்ப ரசிப்பாங்கள் ரொம்ப அழகாவும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் அந்த பறவைகளை பார்க்க சொல்ல ப பறவைகள்னாலே அழகுதான பறவைகள்னால் எப்போவுமே அழகா தான் இருக்கும் அது கலர்ஸு அந்த கழுத்து அந்த ஃபெதர்ஸு அந்த

பேர்ட்ஸ் லவ் பண்ணணும் பேர்ட்ஸை குண்டில் அடைச்சி வைக்காமல் அதை சுதந்திரமாக பறக்க விட்டு நல்லா அந்த அழக ரசிக்கணும் அதுதாங்க என்னோடய ஆசை பறவைகள்னாலே அழகுதான ஒரு மனசு அமைதி வேணும்னா ஒரு பார்க்குக்கு போய் அந்த பறவைகள் பண்றதை பார்த்தாலே நம்ம மனசில் ஆயிரத்து எட்டு நல்ல நல்ல விஷியங்கள் தோணும் புதுசு புதுசாக குலந்தைகளுக்கா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பறவைகள்னால் ரொம்ப பிடிக்கும்